என் மொபைலில் நிறைய ஆப்ஸ் இருக்கு அதில் வந்து ஃபர்ஸ்டு மீஷோ வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன் நான் அதை பிஸ்னஸ் மாதிரி பண்ணிகிட் இருக்கேன் மீஷோவில யாராவது ப்ராடக்ட் கேட்டாங்கன்னா ஆர்டர் பண்ணி கொடுத்தன்னா எனக்கு அதில் கமிஷன் வரும் அது எனக்கு ரொம்ப என்னோட வாழ்வாதாரத்துக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அடுத்து நான் அமேசான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா வெளியில் கிடைக்காத ப்ராடக்ட்லாம் கூட அமேசானில் கிடைக்கும் அதனால் எனக்கு அமேசான் ரொம்ப பிடிக்கும் ஸ்விக்கி ஆப் வச்சி இருக்கேன் எனக்கு உடம்பு முடியல வீட்டில் யாராவது திடீர்ன்னு கெஸ்ட் வந்து விட்டாங்க சமைக்க முடியல அப்படீன்னா நான் உடனே ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி விடுவேன் குறஞ்ச பட்சம் அரைம நேரத்தில் கொண்டு வந்துருவாங்க அதனால் எனக்கு ஸ்விக்கி ரொம்ப பிடிக்கும் கூகுள் பேயும் வச்சி இருக்கேன் கூகுள் பேவில வந்து அவசரத்துக்கு உடனே யாருக்காவது பணம் கொடுக்கணும் அப்படீன்னா கையில் பணம் இல்லைன்னா ஜிபே நான் பண்ணிக்குவேன் அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஏடிஎம் போ முடியலை அவசரம் வெளியில் வெளியில் மழை பேஞ்சிட் இருக்கு ஏடிஎம் தூரமாக இருக்கு இல்லைனா எங்கேயாவது எதுவுமே இல்லாத இடத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படீன்னா நம்பளுக்கு கையில் காசும் இல்லைனா நம்ம ஃபோனில் நம்ப ஜிபே இருந்துச்சின்னா போதும் நம்ம அதில் வந்து காசை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதனால் எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்பறோம் விங்க் மியூசிக் ஆப்ன்னு இருக்கு அது யூஸ் பண்ணுறேன் அது நம்ம நைட் டைமில் இல்லைன்னா எங்கேயாவது ட்ராவல் டைம்லல்லாம் வந்து பாட்டு கேட்கணும் அப்படீன்னா விங்க் மியூசிக்கில் இப்போ நிறைய பாடல்கள் இருக்கு இப்போ பழைய பாடல்கள் புது பாடல்கள் இப்போ வந்த புது பாடல்கள் வரைக்கும் பழைய பாடல்லேந்து எல்லாமே இருக்கு அதனால் எனக்கு அந்த விங்க் மியூசிக்கில் பாட்டு கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஐஓபி பேங்க் ஆப் வச்சி இருக்கேன் பேங்குக்கு நம்ம நேரடியாக போயிவிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண வேண்டியதில்லை எல்லாமே நெட் பேங்கிங் மூலியமா நான் மொபைல்லையே பண்ணிக்கிறேன் லோன் அப்ளை பண்ணுறது முதக்கொண்டு எல்லாமே வந்து என்னால் மொபைல்லையே இந்த ஐஓபி ஆப் மூலமாக பண்ண முடியும் அதுக்கப்புறம் ட்விட்டர் யூஸ் பண்ணுறேன் நாட்டில் என்ன நடக்குது மக்களோட கருத்து என்ன ஒருத்தவங்கள தைரியமாக எதிர்த்து பேசறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ட்விட்டர் ஆப் வந்து யூஸ் ஆகுது எனக்கு நானும் அதிகமாக ட்விட்டர் யூஸ் பண்ணுவேன் ஃபேஸ்புக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம எல்லா ஊரில் இருக்கிற மக்கள்கூடயும் பழகுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது நண்பர்கள் கிடைக்கிறாங்க நல்ல நல்ல நண்பர்கள்லாம் கிடைக்கிறாங்க ஃபேஸ்புக்கில் ஷேர் சேட் யூஸ் பண்ணுறேன் நான் வந்து மீஷோவில பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் நான் ஷேர் சாட்டில் தான் அப்லோட் பண்ணுவேன் அதில் வந்து மக்கள் வந்து என்னோட ப்ராடக்டை பார்த்துட்டு எனக்கு வந்து கால் பண்ணுவாங்க அது மூலியமா நான் என்னோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறேன் ஷேர் சாட் எனக்கு ரொம்ப யூஸ் ஆகுது